தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி அமைப்புகளுக்கு இந்த கோவிட் சூழ்நிலை அப்போ ஆன்லைனில் கல்வி கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ ஆன்லைன் கல்வி அப்படிங்கம்போது அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லைனா கூட ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது கன்ட்யூனியஸாக இன்டர்நெட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தது அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான டிவைஸ் ன்று வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கலாம் இல்லைன்னா லேப்டாப் புதுசாக வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது லேப்டாப்பும் வாங்க முடியாத பெற்றோர்கள் என்ன பண்றாங்க ஒரு மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க அந்த மொபைல் ஃபோன்லேயே அவங்க பாடம் படித்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சவால்கள் இல்லைங்களா இப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய குழந்தை படிப்புக்காக லேப்டாப் எல்லாராலேயும் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா வாங்கி கொடுக்க முடியாது இன்னொன்று இன்டர்நெட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டான இன்டர்நெட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் ஒரு வாரம் ஃபுல்லாக வேணும் ஒரு மாதம் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கம்போது அதுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாரிடத்துலேயும் இருக்கிறது இல்லை சரி இப்போ இது பெற்றோருக்களுக்கான சவாலாக இருக்குது இப்ப குழந்தைகளுக்கான சவால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க படிக்கணும் அந்த சின்ன ஸ்கிரீன்லேயே நாள் ஃபுல்லாக பார்த்து ஓரே இடத்துல உட்காந்து அவங்க படிக்கணும் அவங்களுக்கு பாடத்தில் டவுட்டு வந்தால் திரும்ப அவங்க வாத்தியர்களுக்கிட்ட கேட்கலாம் இல்லைன்னா திரும்ப ஆன்லைன்லேயே அவங்க எதாவது தேடி அவங்க கற்றுக்கற மாதிரி இருக்குது என்ன புஸ்தகம் வந்து கையில் இருக்குதா இல்லை அவங்க எல்லாத்தேயும் மொபைல் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ தேடி எடுத்து பார்க்க வேண்டி இருக்குது அதனால் அவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுது கண்கள் சோர்வடையுது கண்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது தடுப்பூசி போட்டுக்கிட்ட குழந்தைகளுக்கு மோஸ்ட்லி தடு தடுப்பூசிகள் வந்து பெற்றோர்கள் வந்து போட்டுக்கலை அவங்க என்ன பண்றாங்க பெற்றோர்கள் தடுப்பூசி போட்டுக்கிறாங்க பள்ளிகளை எல்லாம் மூடிட்டதுனால் தடுப்பூசிகளை முகாம்க முகாம்களை அங்கே த பள்ளிகளில் அமைக்கிறாங்க அந்த தடுப்பூசிகளை வந்து பெற்றோர்கள் போட்டுக்கிறாங்க இது வந்து கோவிட் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிலையங்கள் ஒரு தடுப்பூசி விநியோகம் செய்கிறதுக்கு உபயோகப்பட்டது அது இல்லாமல் ஆன்லைனில் எல்லா குழந்தைகளுக்கும் முடிந்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது